அண்ணா நம்ம டெய்லியும் வேறு ரூட்டில் போவோம்ல இன்றைக்கு என்ன நீங்கள் புது ரூட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க ரோடு போட்டுகிறாங்ளா அந்த வழியாக சரிங்ணா நம்ம வந்து ஒருமணி நேரத்தில் டெய்லியும் போயிருவோம் இன்றைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரங்கண்ணா ஆகும் எனக்கு வேறு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குங்ண்ணா ஒன்றாமணி நேரத்தில் போயிறாங்களா சரி கொஞ்ச சீக்கரமாக போங்கண்ணா அந்த மீட்டிங்க்கு அர்ஜென்ட் மீட்டிங் போயே ஆகணும் இல்லைனா என் வேலையே போயிருங்ண்ணா ஆ சரிங்ண்ணா தேங்க்ஸ்ங்ண்ணா